எங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர் அப்படின்னா தமிழ் எழுத்தாளர்ன்னு சொன்னமுன்னாங்க அப்துல்கலாம்ங்க அப்துல்கலாம் கவிஞர் வைரமுத்துன்னு சொல்லி எனக்கு சொன்னமுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவங்க வைரமுத்து அப்துல்கலாம் ஐயா வந்துங்க பொதுவான வாழ்க்கையில் நல்லா நல்ல விஷயங்கள சொல்லுவார் நல்லொழுக்க தன்னிலை வாடு ஒரு கட்டுப்பாடு ஒரு மனுஷனை பார்த்தா எளிமையாக வந்து அவரை பார்த்ததும் நம்மளும் கற்றுக்கலான்னு சொல்லி எனக்கு தோணுச்சிங்க அப்படி வந்து விருப்பப்பட்டனால தான் அப்துல்கலாம் ஐயா மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு ரொம்ப பிடிக்குங்க அவரு மேலே நல்ல மனுஷருங்க அவரு எழுதின புத்தகங்களும் சரிங்க அவர் ஒரு அவர்னுடைய பணிகள் பணி காலங்கள்லையும் சரிங்க அவர் எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் எளிமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுறதுக்கு அவர நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு எளிமையான மனிதருக்கு எளிமைங்கிற வார்த்தைக்கு அவர் ஒரு நல்ல ஒரு மனுஷருங்க அவரு வேலை காலம் முடிச்சபிரகாரமும் பார்த்தமுன்னாங்க அங்கேருந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ அவரு நான் ஒரு ரெண்டு புக்குகளை மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்ததாக கேள்விப்பட்டேனுங்க அது முழுசாக எனக்கு கொஞ்சம் தெரியலைங்க இருந்தாலும் எனக்கு அவரை பிடிச்சனால அவரு தெரிஞ்சிக்கோணுன்னு விருப்பப்பட்டா தகவல்களை எனக்கு கிடச்ச ஒரு செய்திதானுங்க ஒரு தகவல் அதே மாதிரி பார்த்தம்னாங்க கவிஞர் வைரமுத்து அவர்களிடம் சினிமா இதில் வந்து கலைத்துறை இதில் வந்து சினிமா பொழுதுபோக்குக்கு வந்து நல்ல நல்ல கவிதைகளை நல்ல நல்ல பேச்சு நல்ல நல்ல பேச்சாற்றல்லம்மு ஒரு புது புது பாடல்களும் எழுதுவாருங்க அவர் அந்த அவரு வா அவரு எழுதின ஒரு பாட்டும் சரிங்க அவரு எழுதின ஒரு கா சினிமா கதைகள் எழுதின பாட்டுகள் எல்லாம் அவரு தான் எழுதி கொடுத்தாருன்னா நான் அந்த சினிமா வந்து அவருக்கும் அவரு எழுதி கொடுத்தனாலையே அதை நான் விரும்பி அதைய நான் விரும்பி அது எனக்கு பிடிச்சிருக்குங்க தமிழ் எழுத்தாளரில் இதில் கவிஞர் வைரமுத்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவரு எழுதின பாட்டுகளும் சரிங்க அப்படி பார்த்தமுன்னாங்க கு வைரமுத்து அவரும் பொழுதுபோக்கு அடிப்படையில் எனக்கு வைரமுத்து ஐயாவை பிடிக்குங்க இதே இது அப்துல்கலாம் ஐயா வந்துங்க அவரு பொதுநலத்துலையும் சரிங்க எளிமையான ஒரு மனுஷர் ஒரு தழ் ஒரு கடு ஒரு கட்டுப்பாடான ஒரு மனுஷர் எவ்வளோவோ ஒரு சூழ்நிலை எல்லாம் தாண்டுவாருங்க தாண்டி அவரு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க